எனக்கு பயணம் என்பது மிக மிக மிக மிக ரொம்ப ருசித்து ரசித்து பிடிக்கும் ஏனென்றால் என்ன நான் ட்ரைவிங் காரு இல்லை ட்ரைவிங் பண்ணணுன்னா எனக்கு ரொம்ப ஆசை காலையில் ஆரம்பித்தேன்னா நைட்டு வரைக்கும் ஓட்டிடுவேன் எனக்கு காரு ஆமாம் ட்ரைவிங்ன்னு ட்ராவல் பண்ணுறது ஒவ்வொரு ஊ இதுக்கும் எனக்கு நல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கார் எடுத்துகிட்டு அப்படியே மெலோடியஸ் அந்த காலத்து சாங்ஸு பழைய சாங்ஸு போட்டுவிட்டு அப்படியே ட்ரைவிங்கில் போனிங்கன்னால் மிக நல்லா அருமையான நல்லா இருக்கும் போகலாம் இது வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்கும் தூக்கம் வராமல் வண்டி ஓட்டிகிட்டே போலாம் ஆமாம் தூக்கம் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு போகலாம் நம்ப நம்ப இஷ்டம்தானே நம்ம வண்டி ஓட்டிகிட்டே போகிறோம் ஒரு மூணு மணி நேரம் ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் ம டயர்டாக இருந்துச்சுன்னால் அப்படியே வண்டி ஓரம்கட்டி அப்படியே ஒரு டீ டீ சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு போகிறதே தனி தனி சுகம் ஓகேங்களா ஸோ எனக்கு ட்ராவல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கே வேணால் அப்படியே பேங்களூர் போ பெங்களூர் போகிறோமோ இல்லை எங்கையாச்சும் கோவா போகிறோமோ இல்லை எங்கையாச்சும் கன்னியாகுமாரி போகிறோமோ ராமேஷ்வரம் போகிறோமோ ஸோ இதை வண்டியில் போகும்போது இன்னோன்று முக்கியமானது என்னென்னால் வண்டியில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும் தூக்கம் வராத வரக்கூடாது க நல்லா கான்செண்ட்ரேட்டாக வண்டி ஓட்டணும் ஏன்னால் வண்டி ஓட்டும் போது எந்த இதுவும் திரும்பக்கூடாது எந்த இதுவும் டென்ஷன் ஆகக்கூடாது ப பயப்படாமல் நல்ல ஜாலியாக வண்டி ஓட்டலாம் வண்டி ஓட்டுறதுல ஒன்றும் இல்லை ஸோ ட்ராவலிங்கை நல்லா நீங்கள் எங்கே இருந்தாலும் இங்கே இருந்து கேரளா போகணுமோ இங்கே எங்கையாது போகணுமோ கரெக்டாக அந்த தகுந்த மாதிரி அந்த ரோட் ரோட்டில் இந்த இப்போ ரைட் ட்ராக் லெஃப்ட் ட்ராக்குன்னு இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரோட்டில் நேராக இப்போ அந்த ட்ராக் ஒரே ட்ராக்கில் பிடிச்சிங்கன்னா அதில் போயிகிட்டே இருக்கணும் இந்த ட்ராக்லிருந்து அந்த ட்ராக் அந்த ட்ராக்கில் மாறி மாறி ஜம்ப்பு ஆகக்கூடாது பின்னாடி வண்டிக்காரன் வந்து இடிச்சுருவான் ஸோ நம்ப வண்டி ஓட்டும்போது எந்த இதுவும் இல்லாமல் நல்ல ஜாலியாக ட்ராவல் பண்ணிங்கன்னால் நம்ப பயணம் நல்லாயிருக்கும் நம்ம இதுவும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ப வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் என்னென்ன தேவைப்படுது வண்டிக்கு என்னென்ன தேவைப்படுது அதெல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கணும் ட டயரு டயரில் காற்று இருக்கா அப்புறம் வண்டியில் பெட்ரோல் இருக்கா வண்டி கண்டிஷனாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இதெல்லாம் நம்ப பார்த்துக்கின்னால தான் நம்ப பயணம் நல்ல நம்ப போகிறதுக்கு நல்லா இருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா பாதியில் வண்டி நில்லுருச்சுன்னால் அது ஒரு ப்ராப்ளமாக ஆயிடும் ஸோ நம்ப அன்றாட நம்ப நம்ப மாதிரி தான் வண்டிக்கும் தண்ணியை ஊத் பேட்ரிக்கு தண்ணி ஊற்றணும் பேட்ரியை செக் பண்ணிக்கணும் ரேடியேட்ருக்கு தண்ணி ஊற்றணும் கண்ணாடி எல்லாம் நீட்டாக துடைக்கணும் மெய்னாக ஃப்ரண்டில் பேக்கில் சைடில் மிரர்லெலாம் என்ன கண்ணாடியெல்லாம் தொடைச்சா தான் நம்மளுக்கு ப பார்க்குறதுக்கு வெளியே இது பார்க்குறக்கு நல்லா இதாக இருக்கும் நம்ம அப்புறம் வண்டியை க ஸ்டாட் பண்ணிட்டு பெல்ட்டை எல்லாம் போட்டு கரெக்டாக வண்டி ஸ்டாட் பண்ணிணா ப்ரேக் எல்லாம் கரெக்டாக இருக்கா டைட்டாக எல்லாம் பார்த்துக்கிடோன்னா நம்மளுக்கு அது நல்லா இருக்கும் நம்ம பயணம் நல்லா இருக்கணுன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ப போகும்போது எங்கையாச்சும் போகிறோன்னா நம்ப ஏதாச்சும் பார்க்குறோம் போகும்போதே பாலங்கள் தண்ணி ப்ரிட்ஜு அப்புறம் மலைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோன்னா இதெல்லாம் மறக்க முடியாத போய்விட்டு வந்திங்கன்னால் இதெல்லாம் மறக்க முடியாதவை நம்பளுக்கெல்லாம் மறக் அந்தளவுக்கு நம்ப இது பண்ணுவோம் ஏன்னால் மௌண்டைன்ங்க மலை ஊட்டி இல்லை கொடைக்கானல் இல்லை கேரளாவில் இருக்கிற மலைங்க வயநாடு எல்லாம் போய்விட்டு வந்திங்கன்னால் அது மறக்க முடியாத சம்பவம் அதெல்லாம் நம்பளுக்கு நினைவுகள் டேய் நம்ப அன்றைக்கி போனோம் ஒருதபா போய்விட்டு வந்தோம் நம்ப அங்கே எல்லாம் சுற்றிட்டு வந்தோம் இங்கே சுற்றுனோம் இந்த இடம் ப்ளேஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி மற்றவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து சொல்லலாம் இந்த இடம்லாம் போகும் அந்த இடம்லாம் போகுன்னு ஸோ நம்ப நம்ப மெய்னாக முக்கியம் என்னடானால் நம்ப போகிறது தான் வண்டி நம்ப கரெக்டாக கண்டிஷனாக நம்ம நல்லா எடுத்துகிட்டு நம்ம வண்டி எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்க்கணும் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு நம்ப கிளம்பணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை நம்பளை சே சேஃப்டியாக போய்விட்டு சேஃப்டியாக வரதுக்கு நம்மளுக்கு உதவும் ஸோ மு மிக முக்கியம் க வண் வண்டி நல்ல கண்டிஷனோடு இருந்தால் நல்லதாக இருக்கும் அப்புறம் மறக்க முடியாத விஷயம் என்னவென்றால் நம்ப தான் போய்விட்டு வரோமே போய்விட்டு வரும் போது எங்கெங்கே சாப்பிட்டோம் என்ன அங்கே எங்கெங்கெலாம் என்ஜாய் பண்ணிணோம் எங்கே மலை இப்போ மலை அடிவாரத்தில் எங்கே வண்டி நிறுத்தினோம் அப்புறம் மலைக்கு மேலே போனோம் இதெல்லாம் நம்பளுக்கு மறக்க முடியாத சம்பவங்கள் தான் ஸோ நம்ப வண்டி நம்பளுக்கு ட்ராவல்ஸ்னால் எனக்கு பிடிச்ச இது ஸோ என்ஜாய் பண்ணுங்க லைஃபில் சந்தோஷமாக இருங்க